ஆ சொல்லுங்கள் ஆமாங்க ஆமாங்க மர வியாபாரிதாங்க நாங்கள்

வந்து தேக்கில் இல்லை வேப்பம் செஞ்சால் தான் வேப்பம் மரத்தில் செஞ்சால் தான் கதவு நல்லாயிருக்கும் நிலையும் வேப்பம் மரத்தில் போடணும் தரமாக இருக்கும் ஆ தேக்கு வச்சுருக்கேன் வேப்பமரம் வச்சுருக்கேன் இலுப்பை மரம் வச்சுருக்கேன் அப்புறம் வந்துவிட்டு அது என்னது தென்னை இதுவும் இது பூவரசமரம் வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு மரம் வச்சுருக்கேன் நம்மகிட்ட இருக்கு ஆ சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இது மாரிதான் சிறந்தது தான் அது ம் சொல்லுங்கள் ஆ ஒரு பத்தாயரருவா வரும் ஆமாம் ஆமாம் அதில் ஒரு அது நாலு கதவுக்கு தேவை போட்டுக் கொடுத்துருவோம் அதுக்கு பொறுத்தாப்ல எடுத்துகிட்டு போக வேண்டியதான் ஆ கொறைச்சி கொறைச்சி கொறைச்சி போடலாம் கொறைச்சி போட்டு கொடுக்கிறோம் வாங்கிக்கலாம்மா தர்றோம்மா கொறைச்சி தர்றோம்மா ஒரு ஐநூறுரூவா கொறைச்சி தர்றோம் ஆ ஆ ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா ரேட்டு அதை அப்புறம் கொறைச்சிட்டன்னா அப்புறம் மரம் தேக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோம்ல தரமாக இருக்கும்ல அதனால் நீங்கள் தான் மரம்லாம் நீங்கள்தான் எடுத்துகிட்டு போணும் டாட்டா ஏஸ்ல எடுத்துகிட்டு போகணும் ஆ

ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அந்த வாடகை வண்டி பிடிச்சி அனுச்சுட்ருவோம் வாடகை வண்டி பிடிச்சி அனுச்சுட்ருவோம் வாடகை கொடுத்து விட்ருங்க ஆமாம் ஓகே

ஆ வாங்கிக்கலாம்மா வாங்கிக்கலாம் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் ஆ ரெண்டுமூணு நாளில் அனுப்புறதாக வந்துவிட்டு நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் வேலை செய்கிற பசங்கள் இருக்காங்க அனுப்பி விட்டுறேன் நான் அனுப்பி விட்றேம்மா அனுப்பி விட்றேன் ஓகேம்மா